ஹலோ ஆ ஐஸ்கிரீம்ஸ்லாம் இப்போ என்ன ரேட்டில் விற்கீங்க சார் இப்போ நல்லா சீ ஓகே சார் ம் என்னென்ன ஃப்ளேவர் சார்

ஓகே ஒகே சார் அப்

இந்தப் போலார்பேர் அந்த ஐஸ்கிரீம் இருக்குதுங்களா சார்

ம் இந்த சம்மரே இல்லை சார் ஆனால் பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது எல்லோரும் ஐஸ்கிரீம் நல்லா வாங்கி சாப் ம் ம்

ஓகே சார் அது எப்படி சார் சார்ஜ் பண்ணுவீங்க கேஜிஸ்லையா இல்லை எம் ஓகே ஓகே சார்

ம் ம் ஓகே ஓகே சார் ம் இப்போ நீங்கள் இது இது வாங்கி விற்கிறீங்களா இல்லை ஹோம்மேடா சார் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டும் தானா ஓகே ஓகே ம் ஆமாம்

ஆமாம் சார் ஆ

ஓகே ஓகே சார் நான் அந்த பக்கம் உங்கிட்டே வாங்கி கடை போட்லாணு தான் ஐடியாவில் இருக்கேன் அதுதான் நம்பர் கிடச்சுது ம் ம் ஓகே சார் இந்த ஃப்ரிட்ஜு அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துருவீங்களா இல்லை சரிங்க சார்

ம் ஓகே சார் ஓகே ஓகே சார்

டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமேவா இல்லை ஐஸ்கிரீம் மட்டுமா சார் ஓகே சார் ஓகே சார்

ஓகே ஓகே ஓகே சார் சரி சார் அப்போ நான் இப்போதிக்கு வந்து நான் வெண்ணிலாவும் போலார் பியரு அப்புறம் அந்த சண்டேன்னு சொன்னிங்களே அது எல்லாமே எடுத்துக்கறேன் சார் இப்போ உங்கிட்டேருந்து

கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே சார் தேங்க் யூ சார் ம்